ஹலோ ஆ ஆமாம் சார் ஆமாம் சார்

அதான் சார் இப்போ உங்களுது தான் தைச்சிட்டு இருக்கேன் ஆளு பற்றாக்குறையாக இருக்குது உங்களுது தான் தைச்சிட்டு இருக்கேன் அதான் சார் இன்னும் ஆ ஆ ஆ ஆ சே

அதான் சார் இப்போ இது மூணு கிளாஸுக்கு முடிச்சுட்டேன் இன்னும் சின்ன பசங்க செட்டு தான் இருக்குது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது மூணு கிளாஸ் மட்டும் முடிக்கணும் அதுமட்டும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நானே நாளைக்கு வந்து எப்படி சார் டெலிவரி பண்ணுறது நீங்கள் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை எப்படி சார் அது ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் அதான் எப்பயுமே பார்த்து போடுறது தான் எப்பயுமே உங்களுக்கு போடுற அமௌண்ட்டு தான் சார் போட்டுயிருக்குது எப்பயுமே ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் ஆ எப்பயுமே போடுற அமௌண்ட்டு தான் போட்டுயிருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை அக்கௌண்ட்டில் போட்டாலும் போட்டுருங்கள் சார் ஆ ஆ ஆ அதான் சார் அதான் சார் நான் பார்க்கறேன் சார் எவ்வளோ சீ எவ்வளோ சீக்கரம் பண்ண முடியுமோ பண்ணுறேன் கொஞ்சம் ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறது ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ அதான் பெரிய கிளாஸ் துணியை மட்டும் வந்து நாளைக்கு கொடு கொடுத்துட்றேன் எல்லாமே வந்து ஆ சரிங்க சார் ஓகே சார்